அண்ணா ஹாஸ்பிடலுக்கு வண்டிக்கு விடுணுண்ண திருவண்ணாமலைக்கு போகணும்ண்ண அருண் ஆஸ்ப்பிட்டலு இருக்காருல்லைய்யா அவங்க அந்த ஆஸ்பிடலுக்கு போகணும்ண்ண நேற்று கொடுத்துருந்தேன் என்னெண்ணா போகலாமா டைம் ஆகிருச்சு மூணு மணிக்கெலாம் வாங்கண்ண என்னது வரமுடியாதா ஏண்ணா முதல்ல சொல்லியிருக்கலாமுல்ல என்னாண்ணா அவங்க வந்து முடியாத ஆள் அட்வான்ஸ் தான் கொடுத்துக்குறனே அப்புறம் என்னண்ணா து என்ன என்னண்ணா ஹாஸ்பிட்டலில் முக்கியமான வேலை என்னெண்ண இது மாதிரி பண்ணுறீங்க போங்ண்ண வண்டிக்குக்குதுண்ண வண்டி இல்லாத இல்லை என் வீட்லே என்கிட்டையே வண்டிருக்குது இட்டுன்னு போவேன் அவங்க வந்து படுத்து படுக்கையோடய போகணுன்னா ஆம்ப்லன்ஸ் மாதிரி ஒரு கணக்கு இருக்குதுணுண்ண அதுக்கு தான் உன் வண்டியை வைச்சேன் இல்லைன்னா காரில் எனக்கு போகத்தெரியாதா உட்காந்து போக உட்காந்து வரமுடியாதுண்ண அவங்களால அப்படி இந்த காரில் போனால் சீட்டுலாம் கழட்டலாம் வாண்ணா வரலையா அட போங்ண்ண வேண்டா விடு வேறே வேண்டிய வச்சிக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி விடு எங்கூர் வண்டியை வச்சிக்கிறேன் விடு சீட்டு கழட்டுனாப் போதும் என்ன அது ஒரு ஐநூறுபா ஆகப் போகுதா ஆகட்டும் பரவால்லை ஆ நன்றிண்ணா ஓகே போ